ஆ நியூஸ் பார்ப்போம் நியூஸ் வந்து ஊரில் ந ஊர் நடப்பு இப்படி இப்படி நடக்கு பிள்ளைங்கள கடத்தி கொண்டு போகிறாங்க அப்படி சு இப்படி ஒரு நாட்டில் இப்படி நடக்குது இந்த இடத்துல விவசாயம் இப்படி கெட்டு போய்ச்சி இந்த இடத்துல பிள்ளைங்கள தூக்கிட்டு போகிறாங்க பிள்ளைகள் படிப்புக்கு இப்படி இப்படி நாங்கள் செய்கிறோம் கவர்மெண்டு இப்படி இப்படி உதவி பண்ணுது பிள்ளைங்களுக்கு மாதம் ஆயர்ருபா பொம்மை மகளிருக்கு போட்டு விடுதோம் போட்டு விடுதோம் பிள்ளைங்களுக்கு நாங்கள் மாதம் ஆயர்ருபா கொடுக்கோம் அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு நாங்கள் இன்னும் சலுகை செய்வோம் வோம் அது மாதிரி மக்களுக்கு செய்வோம் நாட்டுக்கு செய்வோம் செய்வோம் இது மாதிரி அப்படி பலவிதவான இது செய்கிறோம் நாங்கள் பிள்ளைங்களை கடத்துவாங்க இன்னம் இன்னம் இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாடு கெட்டு கிடக்கு பிள்ளை வெட்டுங்க நடக்குது கொலை நடக்குது அங்கேங்கையா சண்டை நடக்கு அங்கங்கையா ஆர்ப்பாட்டங்கள் அங்கங்கேயா அப்படி ஒ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது எந்த நேரம் என்ன நடக்குதுனே சொல்ல முடியல ஆட்களுக்கு வெள்ளம் அப்படி வெள்ளத்தில் வந்து ஆட்க அப்படி சங்கடப்பட்டுட்டு அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நாங்கள் மீண்டும் வந்துக்கிட்டு தான் இருக்கோம் வயக்காடுங்கள்லாம் சூழ்நெலையிலையும் போய்ச்சி போய்ச்சி கவர்மெண்டு அவங்களால செஞ்ச இதை செய்ய தான் செய்து மக்கள் அங்கே எந்த இடத்துல என்ன நடக்குங்கிறதே சொல்ல முடியல அப்படி உலகம் போயிக்கிட்ருக்கு என்ன தான் நடக்கும் ந என்ன தான் நடக்கும் நடக்கட்டுங்கிற இதில் போயிட்டு இருக்குது அப்படியா உலகங்கள் போயிக்கிட்டுருக்கு சரி எல்லாம் எல்லாம் ஆளுக எல்லாம் நல்லா நன்மைக்காக நடக்கிறது நடக்கட்டும் எல்லாம் நன்மைக்காக நடக்கிறது நடக்கட்டும் சரி எல்லாம் கடவுளோட செயல் எல்லா மக்களுக்கும் நல்லது இருக்கணும் எல்லாம் நான் செய்திகளை செய்திலேயும் அங்கே இது நடக்குது இங்கே இது நடக்குது சொல்லுகிறாங்க சூடாக அபூர்வமாக இருக்குது ஹீட்டு இந்த வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க டீவியில் இது தொலைக்காட்சியில் சொல்லுவாங்க சரி எப்படி இருக்கோ இருக்கட்டும் சரி இப்போது மட்டும் தே போட்டும் இந்த எலெக்ஸன் வருது எலெக்ஸனுக்கு அங்கே இங்கேயும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அங்கே அந்த எலெக்ஸனுக்கு சண்டை நடக்குது அங்கங்கேயா பூத்துக்கு அது போடணும் இது போடணுங்கிறாங்க என்னெல்லாம் செஞ்சி என்ன ஏற்பாடுகள் செய்கிறாங்க ஆனால் எல்லாம் செய்த தான் செய்கிறாங்க ஆனாலும் மக்கள் திருந்தக்கூடியது இல்லை அப்போ அங்கங்கேயா கொலை கேஸு சண்டைகள் வண்டி வாகனங்கள் இடிக்கவும் சண்டை போடவும் அப்படியா நடந்துட்டுருக்கு அப்படியே நடந்து எல்லாம் இதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது ஒவ்வொரு செ நியூஸ்லையும் அங்கே அங்கே பயிருக்கு இவ்வளோவு இது மானியம் போய் கொடுக்காங்க இங்கே இவ்வளோ மானியம் இவங்களுக்கு கொடுக்காங்கன்னு சொல்கிறாங்க என்ன அங்கே லோனு கொடுத்தாங்க அங்கே அது கொடுத்தாங்க அங்கே எல்லாம் அது செ போயிட்டுருக்கு தொலைக்காட்சிலேயும் அப்போப்ப ஒவ்வொரு நியூஸு அப்போப்ப நடக்கிறத போட தான் செய்கிறாங்க போட்டு நாங்களும் அந்த தொலைக்காட்சியை பார்த்துட்டு பார்க்க தான் செய்கிறோம் ஆமாம் வெட்டு கொலை எல்லாம் அது இதுன்னு எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகிறது என்னென்ன நோய்கள் வர்றது போகிறது எல்லாம் பொ பொதுசுலாம் பா எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் மக்களுக்கு அப்படி ஒரு நல்ல சலுகையும் செய்யதான் செய்தாங்க அவங்க அப்படி இருந்தும் அங்கேயும் இங்கேயும் சண்டை கொலையிலிருந்து நடந்து நிறைய வெள்ளம் வந்து நிறைய அடிப்பாடாயிட்டு பிள்ளைங்க ஆடு மாடு குட்டி கோழி குஞ்சிகள் எல்லாம் வீடு வா வீடு வாகனங்கள் எல்லாம் தண்ணியில் போயிட்டு பல இதுக்கு அடிப்பை அடிப்பட்டு அடிப்பட்டு போய்ச்சி சேதமாயிட்டு எல்லாம் அப்படி தான் பார்த்துக்கிட்ருக்காங்க